எனக்கு எது மகிழ்ச்சியாக இருக்கோன்னா எப்போ மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னா கோயிலுக்கு நம்ம மனசு கஷ்டமாக இருக்கிறப்போ கோயிலுக்கு போயிவிட்டு வந்தா உடனே மகிழ்ச்சி ஆயிடுவேன் அதுக்கப்புறோம் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு திங்க்ஸ் வாங்கறப்போ இல்லை நம்ம ஒரு விஷியத்தை சக்ஸஸ் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிவிட்டோம் அப்படின்னா அப்போல்லாம் ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் அதுக்கப்புறோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி மெம்பர்ஸ் அவங்களோல்லாம் உக்காந்து பேசுகிறது விளையாடுகிறது ஸோ அப்போல்லாம் பண்ணுறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்